மொபைல் ஃபோன்னால் நிறைய பிரச்சின இருக்குங்க அது எல்லோருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழலில் ஃபோன் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்னப் பிள்ளைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் அது கையில் இல்லாத ஆளே கிடையாது இப்போ உலகத்தில் அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ அத்தியாவசிய பொருளாகவும் இருக்குது ஆனால் வந்து அதனால நிறைய நெகட்டிவ் வா நிறைய தொந்தரவான விஷயங்கள் நிறையா இருக்குது சின்னப் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் செல்லு பார்த்துட்டே இருக்கிறனால கண்ணு ஏதோ கண் நரம்புகளெலாம் பாதிக்கிறனால் படிப்பு கூட சரியா கிடைக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாபகத்திறன் வந்து படிப்பில் இல்லாமல் எல்லாம் செல்லுலே போகிறனால படிப்பு ஞாபகத்திறன் குறையுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே குனுஞ்சிக்கிட்டே பார்த்துட்டே இருக்கிறனால மூளையில் இருந்து வர்ற இந்த நரம்புகள் எல்லாம் முதுகுத் தண்டுலேருந்து மூளை தண்டு வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்படுது அதை விட்டுட்டு அப்புறம் பக் பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த ரேஸெல்லாம் வந்து மூளையை பாதிக்குது எக்ஸ்ரே இந்த இதயத்தை பாதிக்குது நெறைய ப்ராப்ளம் வருது செல்லுனால் இதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணணும் பெரியவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பின்பாக்கெட்டில் வச்சு நிறைய பேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் அதிகமாகி நிறைய பேர் வெடித்து அதனால் எவ்வளோவோ பேருக்கு இந்த செல்ஃபோன்னால் ஆபத்து வந்துருக்கு அதைவிட்டு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அத கொஞ்சம் தூரமாக வச்சு அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை அவாய் இந்த செல்லில் நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க